உங்கள் வேலை அல்லது படிப்பு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் வந்துட்டு இப்போ படிச்சிகிட்டுதான் இருக்கேன் பிஜி டிகிரி எம்பிஏ படிச்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி என்னோடய யுஜி வந்துட்டு டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்முத்தூர்ல பிகாம் பைனான்ஸ் அந்த டிகிரி தான் நான் படித்து முடித்தேன் நான் படிச்சது யுஜி டிகிரி வந்து மூனு வர்ஷத்தில் ஃபஸ்ட்டு செமஸ்ட்டர் ஒரு ஆறு மாசம் கடைசி செமஸ்ட்டர் ஒரு ஆறு மாசந்தான் காலேஜ்ல போய் படிச்சேன் ஏன்னா அந்த டைம்லதான் கொரோனா வந்துச்சு நான் ஒரு கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் யுஜி எல்லாம் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை எல்லாமே நான் இங்கேருந்துதான் படிச்சேன் ஆனால் காலேஜ் சேர்ந்த அந்த ஆறு மாசமும் கடைசி ஆறு மாசமும் நான் ஹாஸ்டல்லதான் தங்கி படிச்சேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருந்துது இப்போது நான் கரண்ட்ல வந்துட்டு பிஜி டிகிரி எங்கள் வீட்லிருந்து ஒரு பதினாறு கிலோ மீட்டருலதான் நான் படிக்கிற காலேஜ் இருக்குது பஸ்ஸிலே போய்ட்டு வந்துர்லாம் பக்கமாகவே இருக்குது அந்த காலேஜ் அண்ணா யுனிவர்சிட்டி ஆஃபிலேட்டட் அதனாலதான் அந்த காலேஜ்ல போய் இப்போ எம்பிஏ போட்டேன் இப்போ நான் திருப்பியும் நான் படித்த காலேஜிலே நான் வந்துட்டு எம்பிஏ போட்டிருக்கலாம் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் அது எழுபதாயிரம் எண்பதாயிரம் பக்கம் வந்துச்சு இது வந்து முப்பதாயி ஒரு செம்முக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரோந்தான் செலவாகும் பஸ் பக்கத்தில் இருக்குது இல்ல ஹாஸ்ட்டல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை இதுவே நமக்கு சரியாயிகிரும் இப்போ நான் அங்கே தங்கி படிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஹாஸ்ட்டல் ஃபீஸும் எக்ஸ்ட்ரா மாசம் வந்துட்டு ஒரு பத்தாயிருபா வருஷத்துக்கு நான் எப்படியும் ஒரு லட்சோம் ஓவரால் அப்படி இப்படின் நம்ம பார்த்தாலே செலவு பண்ணுற மாதிரிதான் வந்திருக்கும் அதெலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கறதுக்காகதான் நான் இங்கே சேர்ந்தது இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு வர்ஷம் முடிச்சிட்டேன் இது ரெண்டாவது வருஷத்தோட முதல் செமஸ்ட்டர் இந்த ஜனவரி வந்துச்சின்னால் அந்த செமஸ்ட்ரும் முடிஞ்சிடும் கடைசி வர்ஷம் ப்ராஜக்ட் தான் இப்போ இந்த செம்மிலே வந்துட்டு இன்டன்ஷிப் போகிறதுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் நான் இன்டன்ஷிப் போயட்டுதான் இருக்கேன் ப்ளூஸ் இன்ஃபர்மேட்டிக்னு படிக்கிறது என்னோட காலேஜ் லைஃப்புன்னு பார்த்தா அவ்ளோதான் இதுதான் கடைசி இது ரெண்டு வருஷமே காலேஜ் அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் கல்ச்சர் அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா விஷயமே வந்துட்டு நான் பிஜிலதான் பார்த்தன் யுஜியை விட ஏன்னா யுஜில நான் பாதிநாள் போகாதனால அந்த காலேஜ் லைஃப் எப்படி இருக்குங்கிறது என்னால் முழுசாக என்ஜாய் பண்ணிக்க முடியலனுதான் சொல்ல முடியும் இதே பிஜியில வந்தங்காட்டின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது ஐவி போகிறது ஒன்றா சாப்பிட்றது வீடு ஒரே ஒரே ஊர்லதான் எல்லாம் வர மாதிரி இருக்குமா அதனால எல்லாருமே நமக்கு பக்கத்தில் இருக்குறாங்க ஒ காலேஜ் வந்து நம்ம ரெகுலராக போனால் இப்படிதான் எடுக்கணும் செமினார் எடுக்கிறது நிறைய விஷயத்தில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது இப்போ நான் வந்துட்டு க்ல ஓவரால் எம்பிஏல வந்துட்டு நாங்கள் ஒரு குவாடினேட்டர் நான் வந்துட்டு சேர்மேன் போஸ்ட்டிங் அந்த மாதிரிலாம் நான் இருந்துருக்கேன் அதலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாருந்துச்சு நம்ம பிஜிங்கும்போது நம்மளோட ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ்லதான் பார்ப்பாங்க நம்மளை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக யுஜி ஸ்டூடெண்ட்ஸ்ஸா அவங்க கண்டுக்க மாட்டாங் அவங்க சொல்லும்போதுமே அந்த மரியாதை அந்த டிஃப்ரண்ட்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியும் ஒ நம்ம பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்களா அவங்க நமக்கு ரிமைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம இன்னும் அந்த குழந்தத்தனமான பிள்ளைங்களாவே நம்ம பிஹேவ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் ஒரு சில பாயிண்ட்ல வந்துட்டு நமக்கே அந்த பொறுப்பு வந்துடும் நம்ம வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்படி இருக்கணும் ஏன்னா பிஜி படிக்கிறோங்கிறது ஒரே ஏஜ்ல இருக்க மாட்டாங்க என்னைவிட ஒரு அஞ்சு வயசு பெருசாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க என்னவிட ஒரு பத்து வர்ஷம் பெருசாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க அப்போ முடிச்சிட்டு வந்தவங்களாம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு அப்பவும் என்னோட செட்டாக இருந்தாங்கன்னா அந்த ஒரே வயசாக இருக்கும் இப்படி எல்லா விதமாக அவங்கக்கிட்ட பழகுவோம் எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும் அது பிஜிலதான் கிடைச்சிது இதை முடிச்சிட்டு வேலைக்கு போகும்போது அந்த அந்த நான் இடைல வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்துட்டு ஒரு இ சேவை மையங்கற மாதிரி அந்த இடத்துல வோர்க் பண்ணேன் ஏன் யுஜிலயுமே எனக்கு வந்துட்டு ஹெச்சிஎல் கம்பெனியில் வந்துட்டு வேலை கிடச்சிது நைட் சிஃப்ட்டுங்கிறதுனால அந்த டைம்ல எங்கள் வீட்டில விடலை இல்லைன்னா நான் அப்பயே வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த காலேஜ் லைஃப் என் லைஃப்லேயே ஒரு கடைசி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்னால் பண்ணியிருக்க முடியாதுனுதான் நான் நெனைக்கிறன்